விழானாலே ஜாலியாக இருக்கும் அதில் திருமண விழான்னா சொல்லவா வேணும் அதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாலே அது எப்போடா வரும் அதுஎப்போடா வருனு வெயிட்தான் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த வெயிட் பண்ணுறது கூட ஒரு ஜாலியாகதான் இருக்கும் திருமண விழாலலாம் நிறைய சாப்பிட்லாம் ஜாலியாக இருக்குலாம் காலேஜை கட் அடிக்கலாம் ஸ்கூலை கட் அடிக்கலாம் நல்லா சாப்பிட்லாம் டான்ஸ் ஆடலாம் குத்தாட்டம் போடலாம் செம ஜாலியாக இருக்கும் இப்போ சங்கித் விழான்னா நாளைக்கு கல்யாணோன்னா நாளைக்கு நாளைக்குதான் அந்த காலத்திலலாம் நாளைக்கு கல்யாணோன்னா நாளைக்குதான் பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்க விடுவாங்க பட் ஆனால் இப்போ ரிசப்ஷன்ங்கிற பேரில் வந்து பொண்ணு பொண்ணு மாப்பிளலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க அதுலையும் இந்த மாலை டும்டும் மஞ்சளை டும்டும் அந்த சாங் போட்டுக்கிட்டு பொண்ணு மாப்பிளையும் டான்ஸ் ஆட்றாங்க அதே மாதிரிதான் நான் ஒரு கல்யாணத்துக்கு போய்ருந்தன் என் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு நான் என் பாட்டி எங்கள் அம்மாலாம் போயிருந்தோம் அப்போ வந்து ரிசப்ஷன் ரிசப்ஷனில் பார்த்தா பொண்ண வந்து ஸ்டேஜில் காணும் பையன் மட்டுந்தான் மாப்பிள மட்டுந்தான் நிற்கிறாங்க பொண்ணு எங்கேன்னு தேடுனா பொண்ணு வந்து கீழே எண்ட்ரன்ஸில் டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க எங்கள் பாட்டி கேட்டாங்க என்னாடி நடக்குது இங்கே அந்த காலத்துலலாம் கல்யாணத்தன்னக்கிதான டி பொண்ணு மாப்பிள வப்பாங்க இப்போ என்னனா பொண்ணு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க நானும் அந்தமாதிரி ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்தன் ஜாலியாக இருந்துச்சு